ஹலோ வணக்கம் சார் கருப்பண்ணசாமி பிரியாணி கடையிங்களா நாங்கள் திருப்பூர் தாராபுரம் ரோட்ல ஜிஹெச்சிக்கு அடுத்து ஐஸ்வர்யா நகர்னு ஒரு நகர் இருக்குதுங்க அங்கேருந்து நாங்கள் பேசுகிறோம் நாங்கள் இப்போ ஆர்டரு பண்ணியிருந்தோம் காலையில் ஆர்டரு பண்ணியிருந்தேன் மட்டன் பிரியாணியும் மீன் வறுவலும் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஆ ஸ்விகி மூலமாக தான் ஆர்டர் பண்ணேன் ஸ்விகியிலேருந்து எங்களுக்கு வந்துருச்சு உங்கள் கடையை தான் செலக்ட் பண்ணுனேன் எங்களுக்கு பார்சல் இப்போ வந்துருச்சு ஆனால் நாங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது சிக்கன் பிரியாணியும் சிக்கன் கிரேவியும் மட்டும் இருக்குது நாங்கள் கேட்டது மட்டன் பிரியாணி மீன் வறுவல் ஆனால் தவறுதலாக எங்களுக்கு இது வந்திருக்குது எப்படி அடுத்த அடுத்த அட்ரஸுக்கு போக வேண்டியது எங்களுக்கு அனுப்பிட்டிங்களே என்னமோ தெரியலை அதை கொஞ்சம் செக் பண்ணிட்டு கூப்பிட்றிங்களா ஓகேங்க சார் கூப்பிடுங்க சார் நாங்கள் வந்து எப்போவுமே உங்கக்கிட்ட தான் வாங்கிகிட்ருக்கோம் மாதத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் உங்கக்கிட்ட ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்டுட்ருக்கோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது நல்லாவும் இருக்குது இது வரைக்கும் சர்வீஸுமே நல்லா பண்ணிகிட்ருந்தீங்க இந்த ஒரு தடவை தான் இப்படி ஆகிடுச்சி என்ன காரணம்னு எனக்கு தெரியலை எம்மூலமாக வந்து நிறையா உங்களுக்கு வாடிக்கையாளரை அனுப்பியிருக்கேன் இந்த கடையில் வாங்குனால் நல்லாயிருக்கும் இந்த இந்த இந்த பொருள் வாங்குனீங்கன்னா நல்லாயிருக்கும் பிரியாணி வாங்குனீங்கன்னால் நல்லாயிருக்கும் கிரேவி மீன் வறுவல் இது எல்லாமே நான் சொல்லி நிறைய வாடிக்கையாளர்கள் வந்து எம்மூலமாக உங்களுக்கு வந்துகிட்ருக்காங்க ஆனால் இது வரைக்கும் ஏன் இப்படி சர்வீஸ்லாம் அப்படி ஏடாகூடமாக பண்ணிட்டிங்கன்னு தெரியலை அது கொஞ்சம் மாத்திகிட்டு எங்களுக்கு வந்து ஒன்றா நீங்கள் உங்கள் ஆளுகளை அனுப்பி ரிட்டன் எடுத்துகிட்டு போயிடுங்க அப்படி இல்லைனாலும் மட்டன் பிரியாணி மீன் வறுவலையும் கொண்டு பார்சல் பண்ணி எங்களுக்கு கொடுத்த அனுப்பி கொண்டு வந்து கொடுத்துட்டு இதை ரிட்டன் வாங்கிட்டு போயிடுங்க நாங்கள் அதை வந்து அப்படியே ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே கிளோஸ் பண்ணி தான் வச்சிருக்கோம் அதை நாங்கள் எதுவும் யூஸ் பண்ணவே இல்லை அப்புறம் மறுபடியும் நீங்கள் இல்லைனாலும் உங்களுக்கு அது சிரமமாக இருந்ததாலும் பணத்தை எங்களுக்கு ரிட்டன் அனுப்பிவிட்றனாலும் ஓகே எதுனாலும் ஓகே பணத்தை நீ எதுனாலும் கொஞ்சம் முடிவு பண்ணி சொல்லுங்கள் முடிந்த வரைக்கும் பிரியாணி மட்டன் பிரியாணியும் மீன் வறுவலும் கொடுத்து அனுப்புனீங்கன்னால் பரவாயிலன்ட்ருக்கும் நாங்கள் மறுபடியும் இன்னொரு தடவை ஆர்டர் பண்ணி எங்களுக்கு வந்து சேர்றதுக்கு ரொம்ப டைம் எடுத்துகிட்ருக்கும் மதிய சாப்பாடு டைம்மே முடிஞ்சிடப் போகுது தயவுசெய்து சீக்கிரமே எங்களுக்கு கொஞ்சம் அதை கொடுத்து அனுப்புனீங்கன்னால் நாங்கள் அதை வாங்கிட்டு இந்த பிரியாணியை நாங்கள் உங்களுக்கு கொடுத்து அனுப்பிடுறோம் இதை நீங்கள் அப்படியே நான் கிளோஸ் பண்ணி வச்சிருக்கறோம் நீங்கள் அப்படியே வேற கஸ்டமருக்கு கொடுத்துக்கலாம் எப்படி ஆர்டரு இப்படி தப்பு பண்ணிங்கனும் தெரில தயவுசெய்து ஏதோ ஒரு ஏதோ ஒன்னு முடிவு பண்ணி சொல்லுங்கள் பணமாக கொடுத்தீங்கனாலும் ஓகே ரிட்டன் பண்ணிக்கிறிங்கனாலும் ஓகே எதுனாலும் முடிவு பண்ணி சொல்லுங்கள் ஓகேவா